நான் ப்ளஸ்டூ படிக்கிற வரைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது அதனால் கொஞ்ஜ கொஞ்சமா நான் வந்து எங்கள் அண்ணி கிட்டே கற்றுகுன ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தன் கொஞ்ஜ கொஞ்சமாக எது எப்படி டேஸ்ட் கொஞ்சமாக வர கற்றுகின அதுக்கப்புறோம் போக போக வந்து நல்லாவே செய்ய தெரிஞ்சிகின நான் அதன் பிறகு வந்து ஸ்டேட்டு அதாவது வெளி வெளிநாடுகளை சாப்பிட்ற சாப்பாடுங்களையும் நான் செய்ய கற்றுக்கின்ன நான் செய்ய கற்றுக்கிட்டு தெரிஞ்ச நான் டெவெலப் ஆகிட்ட பிறகு ரொம்பவே குக்கிங் என்னுடைய ஸ்கில் வந்து ரொம்ப டெவெலப் ஆகிடுது நான் நிறைய பேருக்கு வந்து அது நான் என்னுடைய என்னென சாப்பாடு வகைகள் நான் செய்தனோ அதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்றன் இப்போயும் சொல்லி கொடுத்துன்னுயிருகுறன்